ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ரிப்பேர் ஆப்ஷன்சாக நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஓ ஆமாம் சார் ஆமாம் சார் ரெடியாயிக்கிட்டே இருக்குது சார் கொஞ்சம் நிறையா கார் வரதுனால இது கொஞ்சம் ரொம்ப மேஜராவே இருக்குது ரிப்பேராயிருக்குது எங்கள்கிட்ட கொடுத்திட்டீங்களா சார் நாங்கள் இன்றைக்கி கரெக்ட்டாக எல்லாத்தையும் கியோர் பண்ணிடுறோம் சார் நாங்கள் எல்லாமே பேன் நீங்கள் ரெடி கேஸாவும் கொடுக்கலாம் இல்லை இதுவாவும் பண்ணலாம் ஜிபே இல்லை எது வேணால் கொஞ்சம் அமௌண்ட் பெருசுங்கிறனால நீங்கள் நேராக கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி சார் ஆ கார் ர ஒரு ஃபோர் டு செவன் டேஸ் ஆகும் சார் ஏன்னால் நாங்கள் ஃபுல்லா பெயின்டிங் அந்த ஒர்க்ஸ்லாம் இருக்குது அதை விட கொஞ்சம் இன்டர்னல்லாவும் பார்க்க வேண்டியதிருக்கு ஓகே சார் ஷோர் சார் ஓ ஷோர் சார் வேறேதுவும் பேமெண்ட்டு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் நாங்கள் அதை கரெக்ட்டாக பார்த்துட்டு சொல்கிறோம் சார் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸப் பண்ணுறோம்

இப்போ நிறைய கார்ஸ் போயிட்டுருக்கிறதுனால ஒன் வீக்காது ஆகும் சார் பரவாயில்லைல சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் நிறையா பேருக்கு சொல்லுங்கள் சார் ஆ